தமிழராய் பிறந்த எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மீது ஒரு மிக பெரிய பற்று தான் வச்சுருக்காங்க அவங்கள் வந்து எப்படி அவங்கள் மொழியை வந்து அவங்கள் அடையாளத்தையும் வந்து எப்படி வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ் காலத்துலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் பாரதிதாசன் இவங்கெல்லாம் இருக்காங்கள்லே இவர்கெல்லாம் தங்களுடைய கவிதை மூலமாக வந்து தமிழை வெளிப்படுத்தினாங்க இவங்கள் எழுதிய கவிதைகளெல்லாம் படித்து பார்த்து என்ன ஒரு லா ஒரு மொழியில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏத்துற ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கவிதையெல்லாம் எழுத முடியுமா அந்த மாதிரியெல்லாம் மக்கள் வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாகவே கவிதையெல்லாம் எழுதினாங்க பெண்களுடைய முன்னேற்றத்தைப் பற்றி அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்கள் கவிதையெல்லாம் எழுதினாங்க இதோடு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன என்பது திருக்குறள் தமிழில் வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கற எல்லா மொழியாலேயும் வந்து மொழி பெயர்க்கப்பட்டதுன்னால் ஒன்று பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் ஏன்னால் எல்லாேருமே அதை ஏற்றுக்கினாங்க ஏன்னால் இந்த திருக்குறளால் தமிழ் மொழி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து தெரியுது அதுவும் இல்லாமல் உலகத்துலேயே ரொம்ப பழமையான மொழின்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிதான் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தமிழ் மொழிதான் நம்ம மொழிங்றதுனால ஒரு தமிழராக இருக்கவே நான் ரொம்பவே பெருமைப்படுகிறேன் தான் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழில் வந்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைய வைக்கலாம்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்ன்மெண்டெல்லாம் வந்து இப்போ எல்லா ஸ்கூலுலேயும் காலேஜிலேயும் வந்து தமிழ் மொழி வந்து ஒரு கட்டாயமாக நீங்கள் படித்தே ஆகணும் அந்த மாதிரி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் தமிழ் வந்து எப்பயும் அழிய விடக்கூடாது என்னதான் இங்கிலிஷ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் வந்து ஒரு கட்டாயம் பாடமாக எல்லாேருமே படித்து ஆகணும் அப்படின்னெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து தமிழ் மக்கள் வந்து அவர்களுடைய மொழியை வந்து அடையாளமெல்லாம் படுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்வேன்